நான் இப்போ ரீசன்ட்டாக சிரனோ வெப்சைட்டில் ஒரு பாடி மாய்ஸ்ட்ரேஷன் ஒன்று வாங்கியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரெட் எம்எல் பாட்டில் ஒன்று அது கை காலுக்கு ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இப்போ நம்ம காலையில் ஒரு பத்து மணிக்கு வெயிலில் இப்போ வெளியே போகிறோன்னா அந்த மாய்ஸ்ட்ரேஷன் கைக்கு காலுக்கு ஃபேஸுக்கு போடுறப்ப சீக்கிரமாக ட்ரை ஆகாது அது கொஞ்சம் வெட்டாகவே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அழுக்கெலாம் போனால் மூஞ்சியில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது பிம்பிள்ஸ் வராது நம்ம கொஞ்சம் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரொம்ப வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நல்ல சேஃப்பாக இருக்கும் ப்ளாக் டாட்ஸும் வராது நம்ம கருத்தை இந்த அழுக்கு மாதிரி இந்த மாதிரில்லாம் அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது போறதுனால் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு ஸ்கின் கேர் ஸ்கின்னயும் எதுவும் பாதிக்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது